நீச்சல் நீச்சல் அடிக்கிறது வந்து ரொம்ப நம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்ஃப்புல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோடய வெயிட்டை வந்து ஈசியாக குறைக்கறதுக்கு வந்து நீச்சல் வந்து ரொம்ப ஹெல்ஃப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுல்லாமல் ரொம்ப நாள் வாழ்றதுக்கு வந்து நீச்சல் அடித்தா ரொம்ப நாள் வந்து வாழலாம் அப்படினும் சொல்கிறாங்க நம்பளுக்கு ரொம்ப பெஸ்டான உடற்பயிற்சி எதுன்னால் அது நீச்சல் அடிக்கிறது மட்டும்தான் ஏன்னால் நீச்சல் அடிக்கும் போதுதான் எல்லா கை கால் உடம்புல உள்ள எல்லா தசையும் வந்து அசைஞ்சு ரொம்ப சீராகும் அது வந்து ரொம்ப பாதுகாப்பான உடற்பயிற்சி நீச்சல் அடிக்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பான உடற்பயிற்சி அப்படினு சொல்கிறாங்க நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்பு உறுப்பையும் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது அப்படினு சொல்கிறாங்க நம்ப உலகத்தில் வந்து மூன்றில் வந்து ஒரு பங்கு வந்து தண்ணியில் தண்ணியாக இருந்தாலும் அது தண்ணி சூழ்ந்து இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நகரங்களில் இருக்கிற சிட்டியில் இருக்கிறவுங்களுக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படினு சொல்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவுங்க முக்கால்வாசி பேருக்கு வந்து நீச்சல் தெரியும் ஏன்னால் நீச்சல் ஏன் அவங்களுக்கு தெரியுதுன்னால் அவங்க கிராமத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் மக்கள் வந்து அந்த கிணறு வாய்க்கால் அப்புறோம் வந்து குளம் குட்டை ஏரி இதிலல்லாம் வந்து நீச்சல் அடித்து பழகிருக்காங்க இதுலெல்லாம் குளிச்சு பழகிருக்காங்க அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சலும் கற்றுகிறாங்க அதனால் அவங்களுக்கெலாம் வந்து ஈசியாக நீச்சல் தெரியுது அதாவது இதில் வில்லேஜில் இருக்கிறவுங்களுக்கு வந்து ஈசியாக நீச்சல் தெரியுது சிட்டியில் இருக்கிறவுங்களுக்கு யாருக்குமே அவ்வளவாக நீச்சல் தெரியமாட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ரொம்ப பொதுவான கிராமத்தில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈசியாக இருக்கும் அவங்களுக்கு பிரச்சினையே வராது ஏன்னால் அவங்க சின்ன வயதுலையே நீச்சல் அடித்துட்டு இருக்கிறதினால அவங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப சீராக இருக்கும் அப் டைஜிஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நகரங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கனா வில்லேஜில் இருக்கிறவுங்க வந்து ஈசியாக இந்த குளம் குட்டை ஏரி வாய்க்கால் இது மாதிரி உள்ள இடங்கள்ல வந்து ஈசியாக நீச்சல் அடிக்கலாம் ஆனால் நகரங்களில் இருக்கிறவுங்க என்ன பண்ணுறாங்கனா காசு கொடுத்து ஸ்விம்மிங் கிளாஸ்னு ஒன்று போகிறாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்க்ஷனே இருக்காது ஏன்னால் இவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் அதாவது வில்லேஜில் உள்ளவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் நீச்சல் அடிக்கலாம் அந்த குளம் குட்டை ஏரி இதுலெல்லாம் நீச்சல் அடிக்கலாம் ஆனால் சிட்டியில் உள்ளவர்களுக்கு வந்து அது வந்து அடிக்க முடியாது பிக்காஸ் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துதா அது வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்னு ஒன்று போகிறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நேரம் இல்லாமல் காசு கொடுத்து போகிறதுனால அந்தந்த செக்ஷனாக அதாவது கொஞ்சம் நேரம் மட்டும்தான் அவங்களால நீச்சல் அடிக்க முடியும் வில்லேஜில் வாழ்கிறவங்கமாரி ரொம்ப நேரம் அவங்களால் வந்து நீச்சல் அடிக்க வந்து முடியாது அதனால வில்லேஜ் லைஃபில் வந்து நீச்சல் அடிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் அவுங்கதான் ஈசியாக வந்து அது வாய்க்கால் அதிலல்லாம் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் அவங்களால் நீச்சல் அடிக்க முடியும் அப்புறோம் வந்து நீச்சல் நீச்சல் அடிக்கிறதுனால என்னென்ன நன்மை இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் அது வந்து பாதுகாக்கும் அப்புறம் செரிமான ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக்கும் பசியை வந்து கொஞ்சம் அதிகமாக்கும் ஏன்னால் சில பேருக்கு வந்து குளிச்சுட்டு வந்தாலே பசிக்க ஆரம்பிச்சுடும் ரொம்ப அது தண்ணியில் வந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறோம் வரும்போது நம்பளுக்கு பசிக்க ஆரம்பிச்சுடும் அந்தமாரிதான் நீச்சல் அடிக்கும்போது நம்மளோடய வெயிட் மொத்தமும் அது எடுத்துக்குது அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பசிக்க ஆரம்பிச்சுடுது அதுக்கப்புறோம் நம்ப உடம்புல உள்ள கொழுப்பெலாம் ரொம்ப குறையுன்னு சொல்கிறாங்க நீச்சல் அடிக்கிறதுனால அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன ஆகும்னா நம்பளை நம்ம உடம்பில் உள்ள நச்சு கொழுப்பு இதெலாம் வந்து சீக்கிரமா கரைஞ்சுரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பளோட வெயிட் வந்து ஈஸியாக அது குறைக்கும் நீச்சல் அடிக்கிறதுனால நம்மளோடய வெயிட் லாஸ் ஆகும் ஈஸியாக அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்பளுக்கு என்ன ஆகும்னா உடல் ரொம்ப சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறோம் என்ன நன்மை இருக்கும்னா நம்மளோட உடலில் உடலை வந்து நம்ம உடலோடய மொத்த எடையுமே அந்த தண்ணி தாங்குறதுனால நம்பளோட கால் மூட்டுவலி இந்த தசைவலி இதெலாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் நம்பளுக்கு வந்து லைட் வெயிட் ஆயிடுது நம்ம உடம்பு அந்த தண்ணியில் இருக்கும் போது ஏன்னால் நம்ம மொத்த வெயிட்டையுமே தண்ணி எடுத்துக்குது அதனால நம்மளுக்கு எல்லா வலியும் வந்து அங்கங்கே ஜாயிண்டில் உள்ள அங்கங்கே இருக்குற வலிலான் வந்து போய்டுது அப்படின்னு சொல்கிறாங்க மூட்டு வலி முழங்கால் வலி தசை வலி இதெலான் வந்து ரொம்ப கேட்கும் அதாவது நீச்சல் அடிக் அடித்தா இதெலாம் வந்து கேட்குன்னு சொல்கிறாங்க நம்மளோடய ஸ்டிரெஸ் குறையும்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ரொம்ப கவலையாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இது ஒரு ஹாஃபி மாரிதான் ஸ்விம்மிங்கிறது ஒரு ஹாஃபி மாரிதான் நீச்சல் அடிக்கிறது அதுமாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து நம்ம நீச்சல் அடித்தா நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் போயிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அதாவது நீச்சல் அடித்தா ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் அப்டின்னு சொல்கிறாங்க நம்மளோடய உடலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்கிறாங்க நம்ம ரத்த ஓட்டம் இருக்குதுல்ல அந்த ரத்த ஓட்டம் வந்து நீச்சல் அடிக்கிறதுனால ரொம்ப சீராகி அது வந்து எல்லாம் இடங்களுக்கும் பாய்ஞ்சு ஓடும் அதுக்கப்புறோம் நம்ப ஹார்ட் ஹார்ட்டில் உள்ள எல்லா வெயினுக்கும் அந்த பிளட் வந்து ஈசியாக பாய்ஞ்சு ஓடுறதுனால அந்த ஹார்டில் உள்ள எந்த பிரச்சினையும் ஹார்டில் எந்த பிரச்சினையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நம்பளுக்கு வந்து எந்த ஒரு வலியாக இருந்தாலும் அது வந்து குறஞ்சுரும்னு சொல்கிறாங்க நம்ம தொடையில் உள்ள வலி கையில் உள்ள வலி காலில் உள்ள வலி தசில் தசைகள் வந்து இறுகி இருந்தால் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நீச்சல்ங்கிறது வந்து உடல் உள்ள எல்லா உறுப்புகளையும் ஒன்றாக சேர்த்து நல்ல செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம உடம்புல எந்த உறுப்பு இருந்தாலுமே அது நல்லா வந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நீச்சல் அடித்தா அதாவது அதது வேலையை பார்க்கும் அப்படினு சொல்கிறாங்க